நான் செஞ்ச நான் செஞ்ச நான் பார்த்ததுலியே மிகப்பெரிய சவால்னால் நான் குழந்தைலந்தே எதுவும் வந்து அந்த மாதிரி பார்த்தது கிடையாது நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த மாதிரி சவாலை நான் பார்த்ததே இல்லை ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது ரொம்பவுமே வந்து ரொம்ப சவாலாக இருந்தது கல்யாணம் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டில ஏத்துக்கலை அவங்க அப்பா அம்மா வீட்டில ஏத்துக்கலை எங்கள் அப்பா அம்மா வீட்டில ஏத்துக்கலை ரொம்பவுமே கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்த பிறந்து அந்த கொழந்தையும் நம்ம தனியாக வளர்த்தி அது எப்படி வந்து கடைசியில கரை சேத்தணும் இப்படி எல்லாரும் ஏத்துப்பாங்களா எல்லாம் பேசிப்பாங்களா அப்படின் சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது அவங்கள வந்து அவங்கக்கூட யாருமே பேசிக்காமல் தான் இருந்தாங்க கொஞ்சம் கூட மதிக்காமல் சி இவங்களாக வந்து எப்படி இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டாங்க இவங்களா வந்து ந லைஃப்ல எப்படி வரப் போகிறாங்க அப்படின் சொல்லி ரொம்பவுமே கேவலமாக பேசுனாங்க இந்த ஊர்ல ஆனால் இந்த ஊர்லயே இப்போ வந்து நான் ஒரு எடம் வாங்கி ஒரு வீடு கட்டுற அளவுக்கு வந்து எனக்கு எல்லாமே அவங்க வீட்டுக்கார் எல்லாமே செஞ்சிருக்காங்க எந்துவும் எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க பண்ணுறாங்க எங்கள் அப்பா அம்மா முதலு கொண்டு ஒரு பையன் மாதிரி எல்லாமே அவங்க பார்த்துக்கறாங்க இப்போ அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாலும் அவங்க பேசுனதெல்லாம் இன்னுமே அப்படியே இருக்குது மாறா மாறாது அதெலாம் இப்போ எங்களை மதிக்கிறாங்கன்னா நாங்கள் இந்த லைஃப்ல வந்து சம்பாதிச்சி நாங்களாக வந்து கரை சேர்ந்து எல்லாம் செஞ்சு ஒரு நல்ல நிலமையில இருக்கோனா அது ரொம்பவுமே கஷ்டம் ய அது வந்து லவ் மேரேஜ் பண்ணிகிட்டவங்களுக்கு மட்டும் தான் அதோடய வலி என்னன்னு தெரியும் இப்போ எங்கள் ஊர்ல மதிக்கிறாங்க திவ்யாவா ஆ இவள் இப்படி இருக்காள் அவள் அப்படி இருக்காள் இப்போ தான் வந்து அவள் ரொம்ப நல்லா இருக்காள் இவளை பார்த்து இது பண்ணுங்க அப்படின் சொல்லி சொல்கிறாங்கனா அது ரொம்ப எனக்கு இப்போ தான் அது பெருமையாக இருக்குது அது எல்லாமே என்னோடய என்னோடய என்னோடய கணவர் மட்டுந்தான் அது கூட முக்கியமாக காரணமாக இருக்காங்க அது ரொம்பவுமே பெரி அந்த எத் எப்படி அது மீண்டும் வந்தோன்னே இப்ப அது இப்போ நினச்சா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது லவ் மேரேஜ் பண்ணிகிட்டவங்களாம் வந்து ஒன்று வந்து அவங்களோட வலி அப்போ தான் இப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்